தக்காளி சாதம் நல்லா எனக்கு பிடிக்கும் ஆனால் நாங்கள் வாரத்தில் தக்காளி கிலோ நூறு ரூபாய் போனாலும் சரி இரநூறு ரூபாய் விற்றாலும் சரின்னு தக்காளி சாதம் வாரத்தில் ஒருநாள் நாங்கள் செஞ்சு எனக்குப் பிடிச்சதுன்ட்டுனு சாப்பிடுவோம் மட்டன் சாப்பிடுவோம் அதில் மீன் சாப்பிடுவோம் விசேஷத்துக்குப் போனால் கூட நிறைய வெரைட்டிங்கெல்லாம் போடுவாங்க அந்த வெரைட்டிங்கெல்லாம் பிடிக்கன்னு நல்ல ந விசேஷத்துக்கெல்லாம் நிறையா போவோம் சாப்பிடுவோம் பிடிச்சத நல்ல சாப்பிடுவோம் பாயாசம் நல்லா பிடிக்கும் முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு பாயாசம் நல்லா பிடிக்கும்